உடற்பயிற்சி வந்து உடலுக்காவும் மன யோகா வந்து மன பயிற்சிக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் உடல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எங்காக இருக்கிறதுக்காக நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணுறோம் தினமும் தினமும் காலையில் எழுந்துருச்சி உடற்பயிற்சி வந்து பண்ணோம்ன்னால் சா உடல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு கால் எதுவுமே வலி இல்லாமல் இருக்கும் உடற்பயிற்சி வந்து எல்லாேருமே பண்ணலாம் உடற்பயிற்சி வந்து டைம் காலையிலே எழுந்துரிச்சி நம்ம பண்ணலாம் யோகா வந்து மனத்தை வந்து ஒரு நிலை படுத்துகிறதுக்கு வந்து பண்ணுறோம் யோகா வந்து மனம் வந்து ம மனம் வந்து எப்பையுமே ஒரு நல்ல ஒரு நல்ல டெசிசன் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து யோகா பண்ணலாம் யோகாவும் உடற்பயிற்சியும் ரெண்டும் வேறு வேறுதான் ஆனால் ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாலான யூஸ்ஃபுல்லானது ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நம்ம வந்து யோகா பண்ணும்போது நம்ம மனதை வந்து ஒரு நிலை படுத்துது அது வந்து பீஸ் பண் பீஸாக இருக்கும் நம்ம வந்து எதையுமே நினைக்காம ஒரு ஒரு பிரச்சின வந்தால் கூட அதை சால்வ் பண்ணுறதுக்கான மன தைரியம் வந்து நமக்கு யோகா கொடுக்கும் அதேமாதிரி நமக்கு வந்து உடற்பயிற்சி வந்து உடலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக படுத்தும் நம்ம என்னதான் ஒரு சண்டை வந்தால் கூட நம்மளால அதை தடுத்து இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் கொடுக்கும் உடற்பயிற்சி வந்து நம்ம ந நம்மளோட ஹெல்த்தை வந்து அது உடற்பயிற்சி யோகாவும் ரொம்ப முக்கியம் நம்ம பண்ணிகிட்டே வந்துகிட்ருந்தோமுன்னா எந்த ஒரு சுகர் எதுவுமே வராது நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் யோகாவும் உடற்பயிற்சியும் ரொம்ப ஒரு நல்லமா நல்லது நம்ம டெய்லியும் எந் எழுந்திரிச்சி ஒரு க்ளாஸ் தண்ணி குடிச்சுட்டு காலையில் ஒரு ஆறு மணி வாக்கில் எழுந்துரிச்சி யோகா யோகா பண்ணலாம் உடற்பயிற்சியும் பண்ணலாம் உடற்பயிற்சி வந்து ஈவினிங் கூட பண்ணலாம் யோகாவும் எந்த டைமில் வேணால் பண்ணலாம் ரெண்டுமே பண்ணுறப்போ நமக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடையலாம் முன்னேற இதுக்கான ஒரு ஐடியாவும் கிடைக்கும் புதுசு புதுசாக க்ரியேட்டிவ்வாக தோணும் மனம் வந்து க்ரியேட்டிவ்வாக தோணும் நாம் வந்து யோகா வந்து பண்ணினோம் தினமும் பண்ணலாம் யோகா தினமும் பண்ணலாம் உடற்பயிற்சியும் தினமும் பண்ணலாம் உடற்பயிற்சி வந்து ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒன்று யோகாவும் மனம் வந்து நம்ம ப்ரைனை வந்து அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எப்படி நம்ம மெமரியை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது எத இருந்தாலும் ஒரு குட் டெசிஷன் எடுக்கிறது லைஃப்பில் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து யோகா பண்ணுறோம் எக்ஸைஸ் வந்து நம்மளோட உடலை வந்து நம்ம எப்படி மற்றவங்ககிட்ருந்து நம்மள பாதுகாக்கிறது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது எப்படி ஹெல்தியாக இருக்கிறது எல்லாமே நமக்கு எக்ஸைஸ் வில் எலக்ஸ் எக்ஸைஸ் தந்துடும் நம்ம தினமும் எக்ஸைஸ் எக்ஸைஸ் பண்ணணும்